வணக்கம் சொல்லுங்கள் ஓகே

ம் டென்த்து மார்க் ஷீட்டு இதுக்கு கண்டிப்பாக தேவைப்படும் ரேஷன் கார்டு அப்புறம் பேன் கார்டு ஆதார் கார்டு ம் இந்த இதுலாம் வந்து ஒரிஜினலில் உங்கள் பேர் வந்து ஒரே மாதிரி இருக்கணும் மாறி மாறி இருக்கக்கூடாது ஒரே மேரா இருக்கணும் ஒரே மாதிரி இருக்கணும் ஆ எடுத்துகிட்டு ஒரு த்ரீ தௌசண்ட் பணம் எடுத்துகிட்டு நீங்கள் எங்கே போகணும் அந்த மாதிரி டீட்டைல்லாம் எடுத்துகிட்டு நீங்கள் எங்கள் கம்ப்யூட்டர் சென்டர்க்கு வாங்க எ எங்கள் நெட் சென்டர்க்கு வாங்க ம் நாங்கள் அப்ளை பண்ணிருவோம் நம்ம சீக்கிரத்தில் அப்ளை பண்ணோன்னே போலீஸ் வெரிஃபிக்கேஷன் வரும் உங்களுக்கு உங்களை கூப்பிடுவாங்க அப்போ நீங்கள் போய் உங்களுக்கு மேலே ஒரு சர்ட்டிவிகேட் வாங்கிக்கணுங்க ஏன் மேலே எந்த இதுவும் இல்லை வெளிநாடு போகறதுக்கு நம்ம வந்து க கரெக்டான ஆள் அப்படின்னு சொல்லி ஒரு சர்ட்டிவிகேட் தருவாங்க அத நம்ம கொடுத்து வெரிஃபிக்கேஷன் பண்ணோன்னே உங்களுக்கு ஒரு வித்இன் ஃபிஃப்ட்டீன் டேஸ்லே உங்களுக்கு பாஸ்போர்ட் கிடச்சிடும் அப்படி அர்ஜெண்ட்டாக வேணும் அப்படின்னா தட்கல்னு ஒன்று இருக்கு அந்த இதில் போட்டால் ஒரு கூட ஆயர்ரூவா எக்ஸ்ட்ரா ஆகும் ஆ அந்த ப்ராசஸும் பண்ணி கொடுத்துர்லாம் உங்களுக்கு எதில் வேணுன்னு சொன்னிங்கன்னா பண்ணிக்கலாம் மேம் த்ரீ தௌசண்ட்னு ஃபிஃப்ட்டீன் டேஸ்னா த்ரீ தௌசண்ட் கொண்டு வரலாம்

ஆமாம் ஃபிஃப்ட்டீன் டேஸ்குள்ளே உங்களுக்கு போலீஸ் ஸ்டேஷன்லேந்து கால் வரும் வர சொல்லுவாங்க அங்கே நீங்கள் நேராக போய் அந்த சர்ட்டிவிகேட்ட அவங்கள்ட்ட வாங்கிட்டு வாங்கி வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு பாஸ்போர்ட்டு உங்களுக்கு வீட்டுக்கே வந்துரும் உங்கள் உங்கள் ஆஃபீஸ்க்கு போக அந்த பாஸ்போர்ட் ஆஃபீஸ்க்கு எல்லா தகவலும் போயிரும் உங்களுக்கு பாஸ்போர்ட் வந்துரும் வீட்டுக்கு ஆ கண்டிப்பாக கொண்டு வரணும் அப்போ அதை வச்சு தான் அப்ளை பண்ண முடியும் தேங்க் யூ ஆல் த பெஸ்ட்